சார் வணக்கம் சார் எனக்கு அது ரெண்டு எனக்கு என்ன விட மூத்தவங்க நான் அஞ்சு பேர் நான்தான் லாஸ்ட்டு அஞ்சு பேருக்கு கல்யாணம் பண்ண பின்னாடி தான் நானு லாஸ்ட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுவும் எனக்கு கல்யாணம் ஆகும் போது பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது வயசு அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கலை காரணம் என்னாக்கா எனக்கு அக்கா அவங்களுக்கு அவங்களுக்குலான் லேட்டாக தான் கல்யாணம் ஆச்சு அப்போ வந்து வருமானம் கொஞ்சம் பற்றாக் குறையாக இருந்தது வருமானம் இல்லாத்துனால தான் அவ்வளோ டிலே ஆச்சு எல்லா மேரேஜ்ஜுங்களும் ஏன் அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிணாங்க எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக குழந்தையே இல்லை அப்புறம் ஒரு பொண்ணு குழந்த பிறந்துது அது இப்போ தான் நல்லா படிக்குது ஸ்கூலில் முதல் ரேங்க்கு நல்லா நல்ல மாணவியாக இருக்கா இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் குடும்பத்தோடய நல்லா சந்தோஷமாக தான் சார் இருக்கோம் எந்த பிரச்சினையும் இல்லை நல்லா அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீ மாஸ்ட்ராக வேலை பார்க்குறேன் அதே மாதிரி ஸ்கூல் அனுபவத்தில் பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் சொன்னா மாதிரி ஸ்கூல் பருவத்தில் வந்துட்டு எல்லா விளையாட்டுதானோதனே சார் எல்லா விளையாட்டு புத்திதான் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் ஸ்கூல் வாத்தியார் டீச்சர்சுங்களா நல்லா கண்டிசனாக சொல்லி தருவாங்க இருந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் எங்கள் விளையாட்டு என்னவோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம் அந்தக்காந்த பிரீட்ல ஸோ அப்போவே நான் எஸ்எஸ்எல்சி படிச்சிட்டேன் சார் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டுதான் சரி ஃபெயில்டு ஆயிட்டு வீட்டில் இருந்தால் சும்மா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் அப்போ நான் பெங்ளூர் போனது தான் சார் மற்ற படி இப்போ என் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஒரே பொண்ணு தான் சார் நல்லா குடும்பத்தோடய சந்தோஷமாக இருக்கோம் இப்போ நான் டீ மாஸ்ட்ராக வேலை பார்க்குறேன் இதே ஒரு நாளைக்கி ஒரு அறநூறுபா சம்பளம் தராங்க ரெண்டு வேலை சாப்பாடுக்கு காசு கொடுத்துட்றாங்க பிரச்சின இல்லை சார் அப்படியே பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு